தமிழ் நாட்டில் வந்துட்டு பாரம்பரியமாக கொண்டாடிகிட்டுருக்குறது வந்து தை திருநாள் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பண்ணுவோன்னால் போகி பண்டிகை அந்த அன்றைக்கு வந்து வீட்டில் இருக்கிற பழசு அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு எரிச்சுட்டு அன்றைக்கி வீடெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணிகிட்டு அடுத்த நாள் அதை வந்து சங்கராத்திரி அப்படினு சொல்வோம் அது அது அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பு கட்டுற அந்த விழா வந்து நடக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கனா வீட்டில் வந்துட்டு வேப்ப வேப்பந்தலை அப்புறம் ஆவாரம் பூ அது எல்லாம் வச்சு காப்பு கட்டுவாங்க வீட்டில் அதுக்கடுத்த நாள் வந்து பொங்கல் தை பொங்கல் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கனா வீட்டில் தை பொ பொங்கல் வச்சு ரொம்ப விழாவா கொண்டாடுவோம் அதுக்கடுத்து நாள் வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடு ஆடு வச்சுருக்குறவங்கள்லான் ரொம்ப கிராண்ட்டாக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து உழவர் தினம் அந்தன்றைக்கி வந்து நாங்கள் அதிகமாக கொண்டாடினது இல்லை அதே மாதிரி ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கும் அதேமாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எங்கள் சைடுலெல்லாம் வந்துட்டு தூரியெல்லாம் கட்டி ஆடுவாங்க அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கிராண்ட்டாக பண்ணிகிட்டுருப்பாங்க அதேமாதிரி சித்திரை திருநாள் அந்த அந்தன்றைக்கி அந்த அதை வந்துட்டு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்வாங்க அந்தன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோவிலுக்கெல்லாம் போவாங்க இதே வந்துட்டு இந்த பொங்கல் வந்துட்டு திருச்சி தேனி நாமக்கல் அந்த சைடெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராண்ட்டாக கொண்டாடுவாங்க அந்த அந்த அங்கே இருக்கிற மாவட்டத்துலெல்லாம் ஜல்லிக்கடெல்லாம் வச்சு நடத்துவாங்க ரொம்ப அதுவும் பாரம்பரியமாக நடத்திகிட்டு வராங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்